பண்டிகைனால் பொங்கல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து பொங்கல்னால் எங்கள் காட்டுக்கு போவோம் மாடு வச்சிருக்கோம் காட்டு தோட்டம் துடங்கள்ல பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுவோம் அப்புறோம் எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழானால் எங்களுக்கு ரொம்ப ஜாலி அதாவது நாங்கள் தாவணி சீலையை கட்டிகிட்டு போனால் அது ஒரு பெருங் கொண்டாட்டமான எங்களுக்கு தோணும் சின்ன பிள்ளையாங்கா இருக்கும் போது எங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒன்று வைப்பாங்க அந்த மஞ்சள் நீராட்டு விழான்னு வைக்கும் போது அது பெரிய சந்தோசமாக எங்களுக்கு தோணும் அதுக்கடுத்தது எங்களுக்கு தீபாவாளி ஒன்று வைப்பாங்க தீபாவாளினா அது கொஞ்சம் எங்களுக்கு அப்போ வசதி வாய்ப்பு இல்லை என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் தீபாவாளினா அதாவது இந்த ஒரு ஊசி பட்டாசுனு சொல்வோம் அதை வெடிக்கும் போது அதுவும் எங்களுக்கு சந்தோசமாக இருக்கும் அப்படி நாளாக நாளாக எங்களுக்கு பண்டிகைனால் எங்களுக்கு என்னதுனு புரிய வச்சாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பண்டிகையாக வர வர எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்தால் விநாயகர் கூட நாங்கள் ஜாலியாக விளையாடுறது மஞ்சள் பூசிகிட்டு சாயம் பூசிவிட்டு விளையாடுறது இது எல்லாமே நாங்கள்லாம் இருந்தோம் பொங்கல் அடுத்த உடனே நாங்கள் வீட்டுக்கு வந்தோமா புது வீடு திருவிழா அப்படி இப்படினு ஏதாவது ஒரு ஃபங்சன் சின்ன சின்ன ஃபங்சன் தான் நாங்கள் பெரிய ஃபங்சனாக நாங்கள் கொண்டாடும் போது அது எங்களுக்கு பெரிய சந்தோசமாகவும் இருக்கும் அப்புறோம் என்ன எங்கள் ஸ்கூல்லயாகட்டும் ஏதோ ஃபங்சன் வச்சாலும் ஆண்டு விழா வச்சாலும் முன்னே டான்ஸ் ஆடுறது நாங்களாக தான் இருப்போம் கேர்ள்ஸ்னா ரொம்ப நல்ல விளையாடுவோம் அது அப்புறோம் நாங்கள் மாட்டு பொங்கல்னால் ஃபஸ்ட் மாடுக்கு சாயம் பூசி வச்சு அதுங்களுக்கு ஒரு நீராடி எல்லாம் பண்ணுறது நல்லாயிருக்கும் நாங்கள் சரி சிறப்பாக கொண்டாடுவோம்